தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழியவே நிறையா பேர் மறக்கிறதுக்கு காரணம் என்னென்னன்னால் ஆங்கிலமும் ஹிந்தி பேசுகிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது தமிழ் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை கம்மி ஆகிக்கிட்டே போது நம்ம தமிழ் நாட்டில் பிறந்து தமிழை கற்றுக்கிட்டாலும் அங்கே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறப்ப தமிழை மறந்துவிட்டு அவங்க இங்கிலிஷீக்கு போயிட்றாங்க இல்லை எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்தந்த நாட்டோடய மொழியை கற்றுக்க ஆரம்மிச்சிட்றாங்க தமிழ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்மிச்சிட்றாங்க தமிழில் இருக்க இலக்கணம் நிறையா பேருக்கு தெரியலை அதனால் தமிழை மறக்கிறாங்க தமிழில் இருக்க தொன்மை நிறையா பேருக்கு புரிய மாட்டேக்கிது அதனால் எல்லாரும் தமிழை மறக்கிறாங்க அதர் லாங்வேஜஸ் அதிகமாக பேசுகிறதுனாலயே மேக்ஸிமம் தமிழ் வந்துட்டு அழிகிறத்துக்கு காரணமாக இருக்குது ஒரு இன்ட்ரியூவ் வச்சால்கூட அந்த இடத்துல வந்துட்டு இங்கிலிஷில்தான் கேள்வி கேட்குறாங்க தவிர அதாவது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கமாட்டிக்கிறாங்க எல்லா நாடுகள்லேயும் ஆங்கிலம் புது மொழியாக யூஸ் பண்றதுனால் ஆங்கிலத்துக்கு எல்லாம் போறனால் தமிழை வந்துட்டு யாரும் அவ்வளோவா பயன்படுத்த முடியாத காரணத்துனால் தமிழ் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது தமிழ்லேயே நிறையா டைப் ஆப் தமிழ் இருக்கறதுனால அந்த தமிழில் வந்துவிட்டு எல்லாரும் மின்னாடி நிறையா பேரு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த தமிழ் முறையை பார்த்து எல்லாம் கேலி பண்ண ஆரம்மிச்சவங்க அதை பேசுகிறதுக்கே நிறையா பேரு கூச்சப்பட்டுக்கிட்டு இப்போ தமிழை வந்துவிட்டு அவ்வளோவா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இங்கிலிஷ் பேசாதவங்க வந்துவிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுனால வந்துவிட்டு இங்கிலிஷ் எல்லாம் கற்றுக்க ஆரம்மிக்கிறாங்களே தவிர தமிழை பற்றி யாரையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க